நாங்கள் மீன் பிடிக்கிறத்துக்கு வந்து முதலாம் வந்து இந்த கைப்படகு தான் வச்சு மீன் பிடிச்சின்னு இருந்தோம் அது வந்து எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பாதுகாப்பு எங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தெரில ஏன்னா ஒரு அலை வந்தாலோ எதுனால் வந்தாக் கூடம் காற்று வந்தாக் கூடம் எங்களுக்கு கொஞ்சம் பயந்துன்னு தான் இருப்போம் இப்போ வந்து எங்களுக்கு அந்த இன்ஜின் வச்ச புலு இது படகில் நாங்கள் போகிறோம் அது வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் இந்த கைப்படகு இருக்கக்குள்ள நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் போய்ட்டு ஒரு சின்னச்சின்ன மீனுங்களை பிடிச்சின்னு வந்துடுவோம் அப்படியே இப்போ நாங்கள் வந்து ஒரு வாரமாக இருந்தாலும் அஞ்சு நாளாக இருந்தாலும் ஆறு நாளாக இருந்தாலும் சாப்பாடு இப்போ ரெடிப் பண்ணி எடுத்துன்னு போயிடுறோம் அங்கே எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் மீன் பிடிச்சின்னு பெரிய பெரிய மீன் கிடைக்கும் பிடிச்சின்னு ஒரு அஞ்சு நாளாக இருந்தாலும் ஆறு நாளாக இருந்தாலும் திருப்பி நாங்கள் வருவோம் ஆனால் வந்து இந்த இந்தப் படகில் போகிறது எங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு மாதிரி தெரியுது முதலாம் வந்து ஒரு ஒருத்தவங்கள் ரெண்டு பேர் தான் அந்த கைப்படகில் போவோம் இப்போல்லாம் ஒரு ஏழு பேர் எட்டுப் பேர் பத்துப் பேர் கூடம் அவ்வளோ தூரம் போகிறோம் போய்ட்டு வந்தாக் கூடம் கொஞ்சம் நல்ல மீனுங்க கிடைக்கிறப்ப பெரிய பெரிய மீன்லாம் கிடைக்கும் போய்ட்டு எவ்வளோ கொஞ்சம் தூரத்தில் போய் பிடிச்சின்னு திருப்பி ஒரு வாரமாக இருந்தாலும் திரும்பி வந்துருவோம் நாங்கள் ஆனால் முதல்ல வந்து அந்த கைப்படகில் வந்து எங்களுக்கு அவ்வளோ தூரம் வருமானமும் இருக்காது அங்க அந்த அளவுக்கு நாங்கள் மீனும் கிடைக்காது அதனால் தான் அப்படி கிட்டப் போய் பிடிச்சின்னு இப்படியே வந்துட முடியும் இப்போ இது போட்டுன்றதனால கொஞ்ச தூரம் நாங்கள் போ நேராகப் போய்ட்டு இதுமாரி பெரிய மீன் கிடைக்கிற இடத்துல போய்ட்டு இதுமாரி மூன் மீன் பிடிச்சின்னு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளாக இருந்தாலும் திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் நாங்கள் அவ்வளோதான்